இப்போ கிராமப்புறத்தில் பார்த்திங்கனா இன்ஃப்ராஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கும் அதனால் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா தேடித்தான் போக வேண்டியாதருக்குது இருந்தாலும் விளையாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்து இடங்களில் வந்து நல்லா ஸ்டென்த்தாருப்பாங்கள் அவங்க எல்லா எந்த ஒரு விளையாட்டையுமே நல்லா நிறைய நேரம் விளையாடக்கூடியவங்களாக இருப்பாங்கள் அதோட நல்ல எனெர்ஜிடிக்காக விளையாடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா நகர்ப்புறத்தில் உள்ள மாணவர்களோட காம்பிடிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நல்லாருக்கும் அதேமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாருந்தாலும் இவங்க இன்வால்மெண்ட்டாக மற்ற ஊர்ல நடக்கிற காம்பிட்டிஷன் கபடி கிரிக்கெட் டென்னிஸ் ஷெட்டில் கார்க் போன்ற விளையாட்டிலலாம் நல்லா ஈடுபாடோட பங்கு பெறுறாங்கள் நிறைய காம்பிடிஷனும் இப்போ கிராமப்புறங்கள்ல வந்து கொண்டு வந்துட்டாங்கள் கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட் பண்ணுது ஸோ இந்தமாதிரி இனிஷியல் டெவலப்மண்ட் இருந்துச்சுன்னால் வருங்காலத்தில் வந்து கிராமப்புறத்திலருந்து நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல சாதிப்பாங்கன்னு நினைக்குறேன் தேங்க்யூ